ஆ சொல்லுங்கள் மேடம் வணக்கம் யாரு

ஆ சொல்லுங்கள் மேடம் ஆ சொல்லுங்கள் சொல்லுங்கள் மேடம் வணக்கம் ஆ நல்லது மேடம் ஆ வ வாங்கிக்கலாம் மேடம் நம்ம கடையிலே நல்லா எல்லா காயும் இருக்குது ம் ஆ சரிங்க மேடம் ஆமாம் ஆமாம் ஆ நம்ம கடையில் எல்லா காயும் இருக்குது மேடம் அதுக்கேற்ற மாதிரியே வாங்கிக்கோங்க இருநூறு பேருக்கு வந்து ஆ தக்காளி வாங்கிக்கோங்க தக்காளி வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு கிலோ வாங்கிக்கோங்க மேடம் சரிங்க மேடம் முப்பது கேஜி தக்காளி வாங்கிக்கோங்க ஆ ஓகே இருபத்தஞ்சு கிலோ வெங்காயம் அப்புறம் ஆ ஓகே பத்து கேஜி கேரட்டு மேடம் ஆ ஓகே பத்து கேஜி பீன்ஸ் மேடம் ஆ பத்து கேஜி உருளைக்கிழங்கு வாங்கிக்கோங்க வேறு ஆ ஓகே மேடம் பச்சை மிளகாய் ரெண்டு கிலோ ஆ சரிங்க மேடம் இன்னும் வேறு எதனால் காய்கறிகள்லாம் கூட வாங்கிக்கோங்க மேடம் கோஸுலாம் பொரியல் போடுறதுக்கு வாங்கிக்கோங்க நல்லாயிருக்கும் அவரைக்காய் இருக்குது சாம்பாரில் சாம்பாரில் அவரைக்காய் போடலாம் மேடம் ஆ சரிங்க மேடம் ஆ சரிங்க மேடம் மேடம் நாங்கள் வந்து வீட்டுக்கே டெலிவரி பண்ணிடுறோம் மேடம் நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்காக நீங்கள் உங்கள் அட்ரெஸ் கரெக்டாக கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கே அனுப்பிச்சிட்டுறோம் எந்த தேதியில் வேணும் மேடம் உங்களுக்கு ஓகே நாளைக்கு ஈவினிங் மேடம் நீங்கள் அட்வான்ஸ் கொஞ்சம் பாதி கட்டிட்டீங்கன்னால் மீதி வந்து நீங்கள் டெலிவரி பண்ணுறப்போ வந்து எடுத்துக்குவோங்க மேடம் ஆ ஈவினிங் நீங்கள் அட்வான்ஸ் கட்டிட்டீங்கனா அதுக்கேற்ற மாதிரி காய்கறிக்கு நாங்கள் டிஸ்கௌவுண்ட் பண்ணித் தருவோம் மேடம் உங்கள் அட்ரெஸ் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படுகிற டைம்க்கு நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணீங்கன்னால் போதும் நாங்கள் உங்கள் வீட்டுக்கே வந்து நீங்கள் கேட்ட டைம்க்கு ஒன் அவர்க்கு முன்னாடியே டெலிவரி பண்ணிக் கொடுத்துடுவோம் மேடம் ஓகே மேடம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கூட நம்ம கடையை பற்றி சொல்லுங்கள் ஆ எல்லாத்துக்கும் நாங்கள் டெலிவரி பண்ணித் தரோம் மேடம் ஆ சரி மேடம்